நான் வந்து சின்ன வயசுலேந்தே சோஷியல் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு வறேன் நயன்த்துலந்து இதெலாம் பண்ணுறேன் நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலுருக்க பொண்ணுங்க நாங்கள் கேர்ல்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம் ஞாயித்திக்கிழம ஆச்சின்னா நாங்கள் வந்து ரோட்லாம் கிளீன் பண்ணி கொடுப்போம் கிளீன் பண்ணி அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் எடுத்து நாங்கள் ஒரு சைட்ல போட்டு நாங்களே அதை வந்து எரிச்சு விட்ருவோம் இல்லைனா சேட்டர்டே சண்டே ஆச்சின்னா அந்த குப்பை எடுக்கிறவுங்க வருவாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து குப்பைகளை எல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துடுவோம் ஹௌஸ்ஓல்டு கிளீனிங் ஆகட்டும் வெளியில ரோட்லலாம் கிளீன் பண்ணி நாங்கள் வந்து குப்பைகளை வந்து கு எடுத்துக் கொடுப்போம் அப்பறம் ஞாயித்திக்கிழம ஆச்சின்னால் எங்கள் ஊர் ஆற்றுக்கிட்ட இருக்க குப்பைகளை எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணுவோம் இதுவும் இல்லாமல் ரேஷன் கடைகள்ல வயசானவங்கள வந்து வெயிட் தூக்க முடியாமல் வரவங்களுக்கும் நாங்கள் வந்து தூக்கிக் கொடுத்து அவங்க வீடு வரைக்கும் போய் விட்டுட்டு வருவோம் அக்கோண்ட்ல காசு போடணுமா அந்த மாதிரி வேலைகளும் நாங்கள் செய்வோம் ரேஷன் கடைக்கு போக முடியாதவங்களுக்கு நாங்களே ரேஷன் கடையில போய் அவங்களுக்கு பொருள் வாங்கிட்டு வந்து வீட்டில வந்து கொடுத்துருவோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் வந்து நிறையா செய்வோம் அப்புறோம் சனி ஞாயிறு வந்து சாயந்தரோம் இல்லைனா எல்லார் எல்லா நாள்லையும் சாயந்தரோம் நேரத்தில் வந்து நாங்கள் வந்து தோட்டம் வச்சிருக்கவுங்க வீட்டுக்கு போவோம் அங்கே போனோம்னா அவங்க வச்சிருக்க மரம் வாழ மரம் வந்து அதிகமாக வச்சிருப்பாங்க எப்போவுமே வாழ மரகள் மால் வாழ மரங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதில் சுற்றி வளர்ந்துருக்க எக்ஸ்ட்ரா வாழ மரங்களை எல்லாத்தையும் வெட்டி விட்டு வெட்டி விடுவோம் அப்பறம் வந்து நல்லா தண்ணிக்கு போறதுக்கு நீர் பாய்ச்சிறக்கு வந்து வெட்டி விடுவோம் அப்பறம் வந்து ஆடு மாடுகளை வந்து குளிப்பாட்டுவோம் அதலா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்பறம் மாடு பால் கறக்கிறதுலாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து இந்த பால் வந்து கறந்தது வந்து கரெக்டாக அவங்க வந்து கால் லிட்டரு அல் அரை லிட்டரு அந்தமாரி கவர்ல வந்து கட்டி எங்களுக்கு கொடுப்பாங்க நாங்கள் அதை வந்து யார் யார்லாம் வாங்குவாங்களோ அவங்களுக்கு வந்து நாங்கள் போய் கொடுத்து சப்ளே பண்ணிட்டு வருவோம் அப்பறம் வீட்டில இருக்க பூக்கள் எல்லாம் பறிச்சிட்டு போய் பக்கத்தில் இருக்க கோயில்ல மாலையாக கட்டி போடுவோம் இந்த மாரி சோஷியல் சேர்வீஸ்லாம் நிறையா பண்ணுவோம் அங்கே வந்து பூசாரி அவங்க வந்து சொல்லுற வேலைகள் சின்ன சின்ன வேலைகளெல்லாம் கோயிலுக்காக நாங்கள் செய்வோம் வர்ற பக்தர்களுக்கு பிரசாதம்லாம் செஞ்சு கொடுத்து நாங்களே அதை வந்து பரிமாறுவோம் இந்த மாரிலாம் நாங்கள் பண்ணுவோம் அதிகமாக நாங்கள் வந்து வயசானவங்களுக்கு வந்து நிறையா சோஷியல் ஒர்க் பண்ணுவோம்